பூ ஒரு முழம் நூறு ரூபாம்மா என்னம்மா பண்ணுறது பூ வந்து மதுரையில் ரெண்டாயர ரூபா விற்கிது அம்மா இன்றைக்கு முகூர்த்த நாள் பூவெலாம் இ எவ்வளோ ரேட்டில் விற்றாலும் வாங்குவாங்க நீ என்னம்மா அடிச்சு பேரம் பேசிகிட்டுருக்க அதெல்லாம் இது பண்ண முடியாதும்மா மோசத்துக்கு ஐம்பது ரூபானு சொல்றீங்களே இதெல்லாம் நாயமா ஒரு நூறு ரூபாயிலேந்து ஐம்பது ரூபாய்க்கு இறக்கிருக்கீங்க எங்களுக்கு என்னா லாபம் வரும் இதில் எப்படிம்மா நீ இப்படி சொல்றே நூறு ரூபாயிலேந்து ஐம்பது ரூபாய்க்கு இறக்கிருக்கே ஆ ரெண்டு மொழம் அதில் ஐம்பது ஐம்பது ரூபானா நூறு ரூபா போச்சும்மா வேணா நூறு ஒரு தொண்ணூறு ரூபானு போட்டுக்கலாம் இல்லைம்மா முடியாது நான் வந்து தொண்ணூறு ரூபானு போடுகிறேன் வேணா வாங்கிக்கோ இல்லைனா நூறு ரூபானு வாங்கிக்கோ உனக்காக பத்து ரூபா தான் குறைக்க முடியும் என்னது எண்பது ரூபாய்க்கு வேணா பார்க்கலாம் என்னம்மா இப்படி அடிச்சு அடிச்சு பேசுகிறிங்க முகூர்த்த நாள் பூவெல்லாம் ரேட் நாங்கள் ஏத் நாங்கள் என்ன பூக்காடா வைச்சுருக்கோம் நாங்களே ஏதோ ஒரு இதுலேருந்து தான் வாங்கி விற்கிறோம் அவன் எவ்வளோவோ ரேட்டில் கொடுக்குறான் நீ ஒரு பத்து மொழம் வாங்கினீன்னா சரி நான் குறச்சிக்கலாம் ஒரு எண்பது ரூபாய்க்காது வேணா ஒரு பூ வேணா எண்பது ரூவாய்க்கு போடுகிறேன் ஒரு பூ நூறு ரூபாய்க்கு போடுகிறேன் வேணா வாய்ங்கிக்கோங்க எப்படிம்மா ரெண்டையும் சேர்த்து எண்பது ரூபாய்க்கு போட முடியும் ஒரு மொழம் வேணா எண்பது ரூவா ஒரு மொழம் வேணா எண்பது ரூபா இன்னொரு மொழமும் எண்பது ரூபா வேணா தொ நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாய்ங்கிக்கோங்க நூற்றி அறுபது ரூபா சரி வேணா வாய்கிங்க்கோங்க ரெண்டு மொழம் போதுமா

அதெல்லாம் விட்டு தான் கட் பண்ணுறோம் வாங்கிக்கோங்க வேறு ஏதாவது வேணுமா கனகாமரம் காக்கரட்டான் முல்லை ரோஸ்ஸு ஆ

ரோஸ்ஸு இருபது ரூபாம்மா சரி சரி இந்தாங்கம்மா